இப்போ நாங்கள் வந்து திருவண்ணாமலை பக்கம் இருக்கிறதுனால இங்கே வந்து விளாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஜா பசங்கள் வந்து விளையாடுறது வந்து கிரிக்கெட்டு தான் இந்த மட்டை பந்துனு சொல்லுவோம் அது விளாடுவாங்க ஒரு ஈவ்னிங் பொழுதுப்போக்குகாக ஒரு ஈவ்னிங் டைம் ஆனால் போதும் எல்லாேரும் கையில் பேட் எடுத்துக்கினு போய்விடுவாங்க பசங்கள் சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்கள் வரைக்கும் அது வந்து பழகிடுச்சு இந்தியாவில் கிரிக்கெட்டு தான் இந்தியாவில் ஒரு பாரம்ப ஒரு விளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட்டாகவே மாறிடுச்சி ஸோ அதனால் வந்து ஒரு ஈவ்னிங் டைம் ஆனால் பொழுதுப்போக்குகாக எங்கே போய்விடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் விளையாட போயிடலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச ஆட்டம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சவன் ஸ்டோன்னு ஒன்று இருக்கும் இந்த ஏழு கல் அடிக்கிட்டு அதை வந்து ப ஒரு ஒரு ரௌண்டு போட்டு வச்சுடுவாங்க ஒரு குழுவில் வந்து நாலு பேர் ரெண்டு டீமாக பிரிஞ்சுருவோம் ஒரு ஒரு குரூப்லேயும் நாலு பேர் கிட்டே இருப்போம் இந்த பக்கம் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் ஒருத்தர் வந்து அதை அடிக்கணும் ப கல் எடுத்து அது வந்து களையும் களைஞ்ச உடனே என்னா பண்ணுணும் அதுக்குள்ளே கு எல்லாேரும் குடுகுடுன்னு ஓடிருவாங்க அது திரும்பி வந்து அதை அடுக்கணும் அதுக்குள்ளேயே வந்து அந்த மட் அந்த பால் இருக்கும் இல்லையா அது வந்து அதை அந்த அடுக்கினு இருக்கணும் அந்த ஏழு கல் அடுக்குறதுக்குள்ளே அதுமேலே பட்டுச்சுனா அவர் அவுட் ஆகிடுவாரு போய்விட்ணும் க விளையாட்ட விட்டே போய்விட்ணும் அதுமாரி நாங்கள் விளாடுவோம் அதுமாரி தான் நாங்கள் சின்ன அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உடல் ஒரு ஆரோக்கியமாக கூட இருக்கும் சின்ன வயசிலேயே இப்போ இருக்கிற பசங்கள் என்ன விளாட்றதில்ல ஒரு மாரி ஃபோன்லேயே உட்காந்துக்கினு பப்ஜி அப்படித்தான் ஆடுவாங்க நாங்கள் இருந்தப்பெல்லாம் சின்ன வயசில் இப்படிதான் இந்த சவன் ஸ்டோனு அப்புறம் கொக்கோ கொக்கோ சொல்லவே தேவை இல்லை கொக்கோவும் அப்படிதான் ஓடணும் நம்ம எப்படி எந்த இடத்த வராங்க பின்னாடி நம்மள இது பண்ண அவுட் ஆக்குவாங்க சொல்லிட்டு ஓடிகின்னே இருக்கணும் அது ஒரு மாரி ஓட ஓட ஒரு மாரி நம்மளுக்கே எனர்ஜி உடம்பு ஒருமாதிரி நல்லா இருக்குங்க அப்படி இருக்கும் விளாடும்போது சின்ன வயசில்